ஹலோ ஆ இந்தியன் பேங்க் ஆ ஆ மேடம் நான் வந்து இந்த பேங்க்கில்தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயிண்ட்டெயின் பண்ணிகிட்டுருக்கேன் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக இப்போ எனக்கு வந்து ஒரு அவுசிங் லோன் வேணும் என்னோடய அக்கவுண்ட்டுக்கு கொஞ்சம் எலிஜிபிளா என்னென்ன ப்ரொசிஜர்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம் ஆ ஓகே மேம் ஓகே நான் ஒரு ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்டிருக்கேன் என்னோடய மந்த் ஆ ஆமாம் என்னோடய மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி டு சிக்ஸ்டி கிடைக்கும் ஆமாம் ஆ மேரிட் தான் ஆ ஹஸ்பண்டும் அவங்க ஒரு ப்ரைவேட் கன்செர்னில் ஒர்க் பண்ணிகிட்டுருக்காங்க அவங்களுக்கு மந்த்லி இன்கம் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி அந்த ரேஞ்ச்சில் இருக்கும் ஆமாம் ஆமாம் ஆம் ஆமாம் ஆமாம் மேம் எனக்கு ஒரு ஃபாட்டி லேக்ஸ் தேவைப்படுது

ஓகே ப்ராப்பர்ட்டி ஆ லேண்ட் இரு ஆ லேண்ட் இருக்குது மேம் ஆ ஓகே ஒ ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே ஓ ஓகே ஓ ஓ ஓகே மேம் இண்ட்ரெஸ்டெலாம் எவ்வளோ மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் இல்லை மேம் நான் நாளைக்கு டேரெக்டாக பேங்க் ரீச் பண்ணிவிட்டு எதுனாலும் கேட்டுக்கிறேன் மேம் ஷ்யூர் மேம் ஆ ஓகே ஓகே மேம் ஓகே தேங்க் யூ